ஹலோ சொல்லுங்கள் ஆ ஆமாம் தம்பி ஆ சரிப்பா ஆ சொல்லுங்கள் எங்கள்கிட்ட பாத்தீங்கன்னா பலாமரத்தில் செய்வோம்ப்பா தேக்குமரம் அப்புறம் வேப்பமரம் இதில் தான்ப்பா செய்வோம் ஜன்னல் மரம்லாம் தேக்குமரம் பார்த்தீங்கன்னா கிலோ ஆயருபா வருதுப்பா இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வரதுக்கு மரமே ஸ்டாக் அவ்வளோக்கும் கிடைக்க மாட்டேங்கிது ஆ சரிப்பா இப்போதைக்கு உங்களுக்கு எப்போப்பா வேணும் ரெண்ட் நாளில் நீங்கள் நாளைக்கே வந்தா கூட எடுத்துக்கங்க அதுக்கப்புறமும் கை மீறி போயிடுச்சின்னா ஸ்டாக்கு அப்புறம் நம்ம ஒன்று பண்ண முடியாது அப்புறம் ஒரு வாரம் கழித்து தான் ஸ்டாக்கு மறுபடியும் வரும் கிலோ ஆயருபா போடுறோம்ப்பா எல்லாற்றுக்கும் ஒரு லட்சருபா வருது இல்லைப்பா இதான்ப்பா அங்கே அமௌண்ட்டே மற்ற கடைலெலாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே அதிகமாக தான் போடுறாய்ங்க இப்போ இதே நூறு கிலோ போய் இதே பக்க இன்னொரு இடத்துல போய் நீங்கள் கேட்டுருந்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் அப்படின்னு எக்ஸ்ட்ரா ஒரு இருபதாயிரம் உங்களுக்கு தான் செலவா இருக்கும் நாங்கள் கம்மியாக வச்சு தான் விற்கிறோம் வேணால் கேட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஆ சரிப்பா நீ நாளைக்கு வந்தால் ஏற்றிக்கலாம் உடனே என்னாவும் நீ வரப்போ ஒரு பன்னிரெண்டு மணிக்குள்ளே சீக்கரமாக வந்துடுங்க ஆ ஆமாப்பா ஓகே ஓகே ஆ ஓகேப்பா